தமிழகத்தில் முக்கியமான தொழில்நுட்ப கல்லூரிகள்லாம் என்னென்னன்னு கேக்கிறாங்க முக்கியமான தொழில்நுட்ப கல்லூரினா என்ஐடி எ என்ஐடி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்புறம் ஐஐடி இது மாதிரி நிறைய டெக்னாலஜி இருக்குது அதை அந்த அந்த டெக்னாலஜிலாம் நமக்கு வந்து படிக்கிறதுக்கு அங்கேலாம் போனோம்னா இந்த மாதிரி தொழில்நுட்பம் சமந்தப்பட்டு தான் அந்த க அதை பேஸ் பண்ணி தான் அது சொல்லியே தருவாங்க அது மாதிரி கல்லூரிகள்லாம் நிறையா இருக்குது அப்புறம் தொழில்நுட்ப வளர்ச்சியால் வேலை வாய்ப்புகள் பற்றிய தகவுகள் தகவல் கிடைக்கிறதுனா கண்டிப்பாக இப்போதைக்கி இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு அதை பற்றின அது மாதிரியான வேலைங்க தான் நிறையா இருக்குது அது மாரியான வேலைகள் தான் நிறைய யங்ஸ்டர்ஸ் ப்ரிஃபர் பண்ணி அதை படித்து அதுக்காக பேஸ் பண்ணி போய்க்கிட்ருக்காங்க ரொம்ப யங்ஸ்டர்ஸுலாம் அதுக்காக தான் ரொம்ப ஆர்வமாக படித்து ஒரு டெவலப்பர் ஆகணும் ஒரு ஐடி இதுக்கு போகணும் அது மாதிரி ப்ரொஃபஷனுக்கு போகணும் அப்படின்னு அது மாதிரி கெரியர் எடுத்து போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அது மாதிரியான வேலை வாய்ப்பு தான் நிறையா இருக்குது அதனால என்னென்ன வேலை வாய்ப்புகள் உருவாகுகிறது அப்புடின்னா அதான் இப்போ வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணுன்னா அதுக்கு அதுக்கு நம்மள மாதிரி டெக்னாலஜி படிச்சவங்க அது தான் தேவை அதனால அதனால இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுக்குலாம் அது மாதிரி வேலை வாய்ப்புகள் இதுவே ஒரு வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்புறம் ஒரு ஃபுல்ஸ்டாக் ஃபுல்ஸ்டாக் மூலிமா தான் நம்மளால் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அந்த இப்போ இ ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறது அப்பறம் என்னா நம்ப என்னான்ன எல்லாமே ஃபோன்னு லேப்டாப்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்புடின்னாவே அது உள்ளே நம்ம பார்க்கறது எல்லாமே ஒரு ஒருத்தங்க பண்ணி வைச்சதுனால தான் நம்ம பார்க்க முடியுது அது ப எது எப்படி பண்ணுறது அதலாம் தான் அது மாதிரியான வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒரு டேட்டா சயின்ஸ் பிஸ்னஸ் அனலிஸ்ட் அது மாதிரி நிறையா இருக்காங்க புதிய தொழில் துவங்க இளைஞர்கள் முன் வருகிறார்களா அஃப்கோஸ் இப்போது புதிய ஒரு தொழில் ஒரு பிஸ்னஸ் மேலே தான் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஏன்னா போய் நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணுறத்துக்கு நம்மளாக ஒரு பிஸ்னஸ் தனியாக துவங்குறத்துக்காக எல்லா முயற்சியும் அவங்க எடுத்து வந்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னு தான் நான் சொல்வேன் அது மாதிரி நிறைய இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தும் நான் பார்த்துருக்கேன் அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு தான் நான் நம்புகிறேன் இருக்காங்க இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு டெக்னாலஜியை பற்றி நெறையா ஐடியா இருக்குது ஏன்னா அவங்க இப்போயில இப்போ எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன்லேயே எல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாமே யூடியூப்லேயே இது வந்துடுதா நிறைய எல்லாமே பார்த்தட்றாங்க அதனால இப்போ நமக்கு ஒரு கோச்சிங் க்ளாஸ் சென்டர்ஸ் கூட தேவையில்ல எல்லாமே யூடியூப்லேயே கையிலேயே நமக்கு உலகம் இருக்கனால எல்லாத்தையுமே அதுலேயே பார்த்து டெக்னாலஜி டெவலப் ஆகிக்கிட்டே தான் இருக்குது